குறைந்த அளவு துணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து துணியை வந்து திருப்பிக் கொடுக்க முடியாது கொஞ்சம் குண்டாக இருக்கறவங்களா இருந்தால் து ஆளைப் பொறுத்து தான் செய்ய முடியும் சுமாராக நாம் தச்சிடலாம் நீங்கள் எப்படியாச்சி எனக்கு ஹெலுப் தைச்சிக் கொடுங்க அப்படின்னா ஏதா உள்ளுக்குள் லைனிங் துணி இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் அட்டாச்சி பண்ணி பட்டிக்கிட்டிக்கெல்லாம் கொடுத்து ஆ கொஞ்சம் தைக்கலாம் ஓரளவு முடிஞ்சமட்டு தைக்கலாம் முடியாத கட்டதுக்கு அதுவும் நம்ம மாதிரி சரி நீங்கள் எப்டியாவது தைச்சி கொடுங்கக்கா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் தைக்கலாம் அவங்க கரெக்டாக கட் அண்டு ரைட்டாக பேசுறவங்க எனக்கு இது துணி ம அடுத்த துணி வைக்கக்கூடாது எனக்கு இதே துணி தான் வேணும் அப்படின்னு பேசுறவங்களுக்கு வந்து திருப்பி துணியைக் கொடுக்கற மாதிரி வரும் இல்லைன்னா தச்சிட்டோம்னாலும் அது ஒரு தையலில் பிரித்து கிரித்து எப்படியாவது அவங்க சரி பண்ணிக் கொடுக்கணும் அப்படியே இல்லைன்னா ஒட்டு வெச்சி ஏதாவது நெட்டு கிட்டு அடுத்த துணியைப் போட்டு அதான் அலங்காரப் படுத்தி வெச்சால் கொஞ்சும் ஜாக்கெட்டு கொஞ்சும் நீட்டாக இருக்கும் அப்படியும் செஞ்சுக் கொடுக்கலாம் முடிஞ்ச மட்டும் தைச்சி கொடுக்கறத தான் பார்க்கணுமோ ஒழிஞ்சி தைச்சி ஏதாவது பேச்சுத்திறன் பேசி இல்லைன்னா திருப்பி துணியைக் கொடுக்கற அளவுக்கு நம்ம போனோம்னா அப்புறம் அது சரியாக இருக்காது நம்ம தைக்கிறது நமக்கு த தொழில் அதனால் நம்ம கஸ்டமரை வந்து ஏதோ நல்லது பண்ணி பேசி தான் பார்த்து தைச்சி தான் கொடுக்கணும் முடிஞ்சமட்டிலும்